ஹலோ நான் ரம்யா பேசுகிறேங்க இது சந்தியா ட்ராவல்ஸ் தானே சார் உங்கள் கார் புக் பண்ணி போன வாரந்தான் நாங்கள் பழனி போயிட்டு வந்தோம் நீங்கள் ரொம்ப சேஃபாக கூட்டி போயிட்டு கூட்டி வந்தீங்க இந்த வாரம் வீட்டில் ஒரு ட்ரிப் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க சார் உங்கள் கேப் தான் புக் பண்ணலான்ருக்கேன் திருப்பதி போக எவ்வளோ சார் நீங்கள் சார்ஜ் பண்ணுவீங்க ஓ ஸ் ஓகே சார் சிக்ஸ் தௌசண்ட்னால் ஓகே சார் நீங்கள் இந்த வீக்கில் உங்கள் டேட் ஃப்ரீயாக இருந்தால் சொல்கிறீங்களா சார் சார் ஃப்ரைடே ஓகே சார் எங்களுக்கு ஃப்ரைடே வேணும் சார் நீங்கள் அந்த டேடில் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னால் சொல்லுங்கள் சார் ஓகே சார் நீங்கள் ஃப்ரீயா அப்போது ஃப்ரைடே ஈவினிங் ஒரு ஃபைவுக்கு இங்கே நாங்கள் வந்து பிக்கநல்லி சார் இங்கே வந்தீங்கன்னா நாங்கள் வந்து ரெடியாகி கிளம்பிருப்போம் நீங்கள் வந்து எனக்கு இங்கே கால் பண்ணுங்கள் என் பேர் ரம்யா நான் போன் நம்பர் உங்களுக்கு சென்ட் பண்றேன் இங்கே வந்துட்டு நீங்கள் எனக்கு கால் பண்ணிங்கன்னா நாங்கள்லாம் ரெடியாகி வந்துடுவோம் சார் ஓகே சார் தேங்க் யூ சார்